நான் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு ஃபேஸ்வாஷ் ஒன்று யூஸ் பண்ணிட்டிருக்கேன் கௌ மில்கி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செரி பழலாம் அதலாம் போட்டிருக்கு அது வந்து டெய்லி மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் அண்டு ஈவினிங் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டிருக்கேன் ரொம்ப ஸ்கின் ரொம்ப கிளோவாக இருக்குது ஆக்சுவலி நான் ரொம்ப கலர் கொஞ்சம் ஃபேடாக இருப்பேன் இது போடுறதுனால கலர் கொஞ்சம் கிளோவாகவும் நல்ல ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஹேப்பியாக இருக்குது நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது அதை யூஸ் பண்ணிட்டிருக்கேன் நான் இப்போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ப்ரோடக்ட்டு ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹேப்பியாகவும் அதலாம் மிரரில் பார்க்கும்போது நல்லா கிளோவாக தெரிகிறேன் நானே எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ரோடக்ட் யூஸ் பண்ணிட்டிருக்கேன் ஒரு ஒன் இயராக ரொம்ப நல்ல பாஸ்டிவ் நல்ல நல்லா எனர்ஜியாகவும் இருக்குது நல்ல பாஸ்டிவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது நல்லாயிருக்கு அதை யூஸ் பண்ணபோது எனக்கே ரொம்ப ரொம்ப கிளோவாக இருக்குது சின் இந்த இதலாம் முகமே ரொம்ப வந்து பளிச்சின்ருக்கற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு அந்த ப்ரோடக்ட்டு மில்க் வே